உண்மை சம்பவம் பேசிக்காக கொண்ட புக்ஸ் என்ன பொன்னியின் செல்வன் அந்த பொன்னியின் செல்வன் புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் படிச்சுருக்கேன் அதை படிச்சது ஏன் அந்த புக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதில் உள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்க வந்து அது புக்கில் உள்ள கேரக்டர் அப்படின்னு பார்க்க முடியாது அந்த ஸ்டோரியில உள்ள கேரக்டர்னு பார்க்க முடியாமல் உண்மையாக அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்போ அந்த மனிதர்கள் பற்றியும் அவங்களோட பாரம்பரியத்தை பற்றியும் அவர்களுடைய போர் வீரத்தை பற்றியும் அந்த அவங்களோட ஆட்சி முறைகள்லாம் பற்றி பேசும்போது அதை படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்தமாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கம்போது ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வாழ்லனாலும் அந்தமாதிரியான புத்தகங்களை படிக்கும்போது நாம அந்த காலத்துலேயே போய் வாழ்ந்த மாதிரியே ஒரு அனுபவத்தை கொடுக்கற மாதிரியான புத்தகங்கள் அது அந்த புக்கை படிச்சதை விட அந்த அது இப்போ மூவியாக பார்க்கும்போது இன்னும் அதோட ஆர்வம் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ நம்ம புத்தகத்தில் நம்மளோட இமாஜினேஷனில் பார்த்த உருவங்கள்லாம் வந்து நேராக வாழ்ற மாதிரியே இருந்துச்சு நம்ம இந்த படத்தில் பார்க்கும்போது அவர்களுடைய போர் வீரத்தைலாம் நேராக பார்த்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த புக்கில இன்னும் அதை சொல்லணுன்னா அப்படி அவர்களோட பண்பாடு கலாச்சாரம் அவர்களுடைய ரூல்ஸு அந்த ரிலேஷன் அவங்களோட அந்த மக்களை பார்த்துக்கிட்ட விதம் அவர்கள் மக்களுக்காக பண்ண தியாகங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப கவர்ந்துச்சின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ உள்ள தலைவர்கள்லாம் மக்களுக்காக உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு சந்தேகத்தோடையே இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் ராஜாக்கள் எல்லாம் தன்னுடைய மக்கள் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தவங்களாக நினச்சி அவரோட மக்கள் நல்லா இருந்தால் தான் அந்த நாடு நல்லா இருக்க முடியும் நாம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ராஜாக்கள் தலைவர்கள் எல்லாம் அந்த கதையின் மூலமாக அதை கதைன்னு சொல்றதை விட அந்த உண்மை கதையின் மூலமாக பார்க்க முடிஞ்சிது ஸோ அது ரொம்ப பிடிச்ச புத்தகன் சொல்லலாம்